அதிக நாட்கள் வெளியே செல்ல வேண்டி இருக்கும் போது செடிகள் இப்போ மழை காலத்தில் பிரச்சினையே கிடையாது செடிகளுக்கு மண்ணை அணைச்சிட்டோம்னா அது விழாமல் இருந்தால் மட்டுமே போதும் ஏன்னால் அதுக்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு ஒரு சில மாதங்கள் இந்த தமிழ் மாதம் ஐப்பசி கார்த்திகை ஏன் மார்கழி மாதம் வரைக்கும் கூட செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அதிக வெயில் இல்லாததுனால் செடிகளுக்கு தண்ணி தேவைப்படாது மழை நீர் தேங்காமல் மண்ணை அணைச்சிட்டோம்னாவே போதும் செடிகள் அப்படியே இருக்கும் ஆனால் சம் கோடை நாளில் நம்ம வெளியில் போனால் தான் அதுகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லாட்டி காஞ்சு போய்விடும் பூக்கள் கருகிவிடும் அதுக்கு வீட்டில் ஆள் இருந்தால் பைப்பை வாய்க்காலை திறந்து விட்டால் தண்ணி போ தண்ணி விட்டுடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு பட்ச சில நகரத்திலெலாம் நம்ம வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் போனோம்னால் பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டு போனோம்னால் அவங்க கொஞ்ச நேரம் அந்த பைப்பை திறந்து விட்டுயிருந்தாங்கன்னா செடிகளுக்கு வேண்டிய தண்ணி கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னால் பார்த்துக்குவாங்க இல்லாத பட்சத்துக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வெளியில் வெளியூர் போனால் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் ஒரு கல்யாணம் அதுக்கெல்லாம் போனோம்னால் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சாவி கொடுத்துட்டு போவோம் அவங்க தண்ணி செடிகளுக்கு மட்டும் தண்ணி விட்டுவிட்டு இது பைப்பை ஆஃப் பண்ணிவிடுவாங்க அந்த மாரியே தான் இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோ தான் மழை நாளில் பிரச்சின கிடையாது இப்போ மழை நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சின இல்லை கோடை காலத்தில் வெளியூர் போனால் தான் செடிகள் காஞ்சு போய்விடுமேன்னு ஒரு ஒரு பயம் இருக்கும் அது பக்கத்து வீட்டில் பழகிறவங்க இந்த தண்ணியை விட்டுடுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சின இல்லை